நான் நிறைய வித்தியாசமான கேம் விளையாண்டுருக்கேன் அதில் முக்கியமா பார்த்திங்னா டாக்கிங் டாம் டாக்கிங் டாம் வந்து ஒரு பூனையை வளர்க்குறத பற்றி சொல்கிற கேம் அதுக்கு ஃபீடிங் பண்ணுறது அ ட்ரெஸ் மாற்றி விடுறது அதுக்கு அ அதுக்கு உடம்பு சரியில்லைனா அதுக்கு இது மெடிசன்லாம் கொடுக்குறது அதை பற்றி பார்க்குறது அந்த கேம்மு அடுத்து வந்து ஃப்ரி ஃப்யர் ஃப்ரி ஃப்யர் வந்து ஒரு ஆன்லைன் கேம் இது எப்படின்னா ஒரு நமக்குன்னு ஒரு கேரக்ட்டர் கொடுப்பாங்க அந்த கேரக்ட்டரை வச்சு அ ஆன்லைனில் மற்ற பிளேயர்ஸ் கூட அ ஒரு ஒரு ஒரு சோனில் இறங்கி அங்க அவங்களெலாம் கில் பண்ணி நம்ம சர்வே பண்ணனும் அந்த கேம் அது இப்படிதான் விளையாடணும் இது வந்து இன்டோனேஷியால வந்து க்ரியேட் பண்ணாங்கள் அடுத்து வந்து டெம்புல்ரன் டெம்புல்ரன் வந்து அ அதில் ஒரு கேரெக்டர் இருக்கும் அந்த கேரெக்டரை வந்து ஒரு காட்டுக்கு போய் அங்கே இருக்க ஒரு குகையில போய் அவன் ட்ரெஸ்ஷர்ர திருடுவான் அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்கும் அதை வந்து அவன் திருடுனதுக்கப்புறம் அவனை துறத்திட்டு ஓடும் துறத்திட்டு ஓடும் போது அந்த மான்ஸ்டர்டெருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்ங்குறது தான் அந்த கேம்மு அடுத்து வந்து ஷேடோவ் ஃபயிட் ஷேடோவ் ஃபயிட் வந்து நிஞ்ஜா ஃபயிட் நிஞ்ஜாவோட ஃபயிட்டிங்கை பற்றி சொல்கிறது அவன் அந்த ஷேடோவ்ஃபயிட்டில் வந்து நமக்குன்னு ஒரு கேரக்ட்டர் கொடுப்பாங்க அந்த கேரக்டரை வந்து எல்லாத்துகிட்டயும் ஃபயிட் பண்ணி அவனை பெரியாளாக்கணும் அதுதான் அந்த கேம்மு அடுத்து வந்து பப்ஜி பப்ஜியும் ஒரு ஆன்லைன் கேம் ஆன்லைன் ஷூட்டிங் கேம் தான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஆனால் இதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சைனாவில் வந்து ஆ கிரியேட் பண்ணாங்கள் ஆனால் இந்தியாவில் வந்து இதை பேன் பண்ணிடாங்க அடுத்து வந்து ட்ரீம் லவன் ட்ரீம் லவன் வந்து ஒரு பெட்டிங் கேமிங் இதில் வந்து ஆ இப்போ லைவ்வா விளாட்ர ஆ கேம் டீம் மேலே பெட்டிங் பண்ணுவாங்கள் பண்ணணும் பண்ணி அதை வின் பண்ணணும் இதில் மணி வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பிருக்குது அடுத்து வந்து சப் வே சஃப்பர் இந்த கேம் வந்து ஒரு பாய் வந்து ஆ ட்ரெயினில் வந்து பெயிண்ட் பண்ணுவான் ட்ராயிங் பண்ணுவான் ஸ்ப்ரேவ வச்சு அதை வந்து அந்த வாச் மேன் வந்து பார்த்துடுவாரு அவனை துறத்திட்டு ஓடுவான் அந்த வாச் மேன்கிட்டேருந்து அவன் எப்படி தப்பிச்சி போகிறாங்குறது தான் இந்த கேமு அடுத்து ரூபன் மேரியோ சூப்பர் மேரியோ சூப்பர் மேரியோவில் வந்து ஒரு கேரக்ட்டர் இருக்கும் அவன் பேர் அவன் தான் சூப்பர் மேரியோ அவன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவான் அந்த இடத்தில் உள்ள தடைகளெலாம் தாண்டி போகிறத பற்றி அதில் கேம் தான் சூப்பர் மேரியோ அடுத்து வந்து ஜிடிஏ ஜிடிஏ ல நிறைய ம்ம் கேம்மிருக்கு ஜிடிஏ சேனன்ட்ரீஸ் ஆன் ஆர்தோதொஃப் வைஸ் சிட்டி ஆ இப்போ ஜிடிஏ ஃபைவ் வந்துருக்குது இந்த கேமில் வந்து ஒரு கேரெக்டர் இருக்கும் நமக்குன்னு ஒரு கேரெக்டர் போட்டு தருவாங்கள் அந்த கேரெக்டர வந்து அவங்களில் கொடுக்குற லெவெல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆ வைக்கணும் அந்த கேமில் பார்த்திங்கனா ஆம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் ஒரு காரடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனே வெடிக்க வைக்கலாம் நம்ம தோன்றதெல்லாம் பண்ணலாம் அந்த கேம்லேருந்து அடுத்து வந்து மோட்டாரிஸ் மோட்டாரிஸ் வந்து ஒரு பைக்கு பைக் சம்மந்தமான ஒரு கேம் பைக்கில் ட்ராவெல் போகிறது ட்ராவெல் பண்ணுவான் ஹை வேல அந்த பைக்கில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆ பண்ணணும் அதுதான் அந்த கேமு அடுத்து வந்து லூடோ லூடோ வந்து ஆன்லைனில் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஆன்லைனில் அவங்க ஃப்ரெண்ஸ் கூட விளாயாட்லாம் ஆஃப்லைனில் கேம் கூட விளையாடலாம் அடுத்து கேரம் கேரமும் லூடோ மாதிரி தான் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லயும் இருக்குது ஹில்லைம் வந்து ஒரு அந்த கேமில் உள்ள ஒரு கேரெக்ட்ர்ரை வந்து அவன் வச்சுருக்க வெஹிகளில் வச்சு அவன் ஒரு ஹில்ல கிளைம் பண்ணுவான் ஆ ஹில்ல கிளைம் பண்ணி அவனோடு அவன் எப்படி அவனோட டெஸ்டினேஷன போய் அடையுறாங்கிறது தான் அந்த கேமு இதுவே இந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் விளாயாடும் போது நான் ஜாலியா உணர்வேன் நல்லா பொழுதுபோக்கும்